நடனம் பற்றி நான் எப்பவுமே தவறாக எதுவும் சொல்லவே மாட்டேன் ஏன்னால் எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நடனம் என்றால் எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு நடனம்னாலே ரொம்ப பிடிச்ச ஒன்று அது எங்கேப் போனாலும் எதைக் கேட்டாலும் இசைன்னு வந்துவிட்டா நானே என்னை மீறி நான் நடனம் ஆடிடுவேன் அதனால் அதைப் பற்றி என்னை என்னைப் பற்றி எதுவுமே தவறாக அது எல்லாேரும் அது வந்து நம்ம இப்போ எப்படி படிச்சுட்டு ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு வேலைக்குப் போகிறோமோ அது மாதிரி அவர்களுக்கும் அது ஒரு தொழில் தான் அது அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதோடய கஷ்டம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு டான்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் அதைப் பற்றி எந்தத் தவறான கருத்தும் எனக்கு என்னால் சொல்ல முடியாது